தர்மபுரி மாவட்டத்தில் நம்ம வயதானவங்கலாம் ஏற்க்கொள்கிறது எப்படினா நிறையா பேர் பணி ஓய்வு எடுக்கிறாங்க அவங்க ஓய்வு எடுக்கும் போது நிறைய வீட்டில் இருக்கிற பசங்க வந்து ஏன் இப்படி இருக்குறிங்க அப்படி இப்படீன்னு நிறைய கொண்டு போய் இந்த வயதான இதில் ஓல்டேஜ் ரூமில் அமிச்சு விடுறாங்க அதுதான் அவங்க எதிர்கொள்கிற பெரிய இதுவே அவங்க பசங்கலாம் கொண்டு போய் அவங்கள வயதானோன்னே அவங்கள மதிக்கிறதே கிடையாது அவங்ககிட்ட காசு வாங்கிற வரையும் நல்லா இருக்காங்க அதுக்கப்புறோம் அவங்கள மதிக்கிறது கிடையாது அவங்க அப்புறம் கொண்டு போய் ஓல்டேஜ் ரூமில் விட்டுறாங்க இதுதான் அவங்க வந்து நிறைய பேர் அப்புறமா நிறைய ரோட்லலாம் கூட பிச்ச்சைல்லாம் எடுக்கிற நிறையா பேர் இந்தமாதிரிலாம் நிறையா இருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்கக் கூடாது